ரன்னிங்ன்றது ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று காலைலையும் ஈவினிங்கும் கன்டினியூஸா ரெகுலராக ரன்னிங் ஓடுறது ரொம்ப நல்லது அப்படி போனோம் அப்படினா கால் கை உடம்பு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அடுத்து அதோடு மீம்னா ஓடுறா தம்பி ஓடு அப்படினு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கைலையும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் எவ்வளோ ஓடினாலும் போதுன்ற எண்ணமும் வராது போதுன்ற மனது வராது நம்ப நின்றாலும் நம்ப ஒய்ஃபு நம்பளை விட மாட்டாங்க ஒய்ஃப் விட்டாலும் நம்ப குழந்தைங்க நம்பளை விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ப வாழ்க்கை இருக்குது எப்போயிமே அது போல ரன்னிங் ரொம்ப முக்கியமான ஒன்று வாக்கிங் ரொம்ப முக்கியமானது சின்ன வயசில் இருக்கிற பசங்களோ பெண்ணுங்களோ டெய்லி காலைலையும் ஈவினிங் ஏந்துச்சி நல்லபடியாக நடக் நடந்தாங்கனால் அவங்க உடம்பு நல்லா ஃப்ளெக்சஸிபிளாக ஆரோக்கியமாக ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க ஓகே தேங்க்யூ